ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பெட்ஷீட் ஒன்று வாங்கினேன் ஒரு பெட்ஷீட் பெட்ஷீட் வெலை பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன் ஆனால் அந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குளிருக்கு கொஞ்சம் கூட குளிரே போ அந்த பெட்ஷீட் போத்தினா குளிர் போகணும் ஆனால் குளிரே போகலை குளிர் ரொம்ப அப்போயுமே குளிரு குளிர்ந்துட்டே தான் இருந்துச்சு குளிர் அதிகமாக எடுக்க ஆரமிச்சிருச்சு குளிரு வந்து நான் அந்த பெட்ஷீட்டே ஒன்றும் சரியில்லை அந்த அதனோடைய நூலெல்லாம் பார்த்திங்கன்னா கேப் அதிகம் இது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு ஹோல்ஸ் எல்லாம் அப்படியே தெரியற மாதிரியே இருந்துச்சு ஹோல் ஆள் உள்ளே படுத்துருக்கறதுக்கூட அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது பெட்ஷீட்டு அந்த பெட்ஷீட்டு ஒன்றுமே சரியில்லை நல்லாவே நூலெல்லாம் பிரிஞ்சுட்டு பிரிஞ்சுட்டு வருது சாயம் போகுது கொஞ்சம் கூட வெயிட்டாவே இல்லாமல் காய போட்டாலும் சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரத்தில் தொவைச்சு காய போட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் காய மாட்டேங்குது சாயமெலாம் அதிகமாக போகுது அதாவது ஒரு ஒரு பத் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ஷீட் வச்சுருந்தோம் நல்ல பெரிய பெட்ஷீட் அது அந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் கூட போர்த்துற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த பெட்ஷீட் அது மாதிரியெல்லாம் இல்லை சுத்தமாக பற்றவும் இல்ல ஒரு ஆளுக்கே பற்ற மாட்டேங்கிது ரொம்ப சின்ன பெட்ஷீட்டாகவும் இருக்குது ரேட் வேறு அதிகமாக கொடுத்து வாங்கிவிட்டோம் ஆனால் பெட்ஷீட்டை அதேமாதிரியே துவச்சாலும் சரி துவச்சாக்கா இன்னொரு துணிக்கூட போட்டு துவைக்கிறப்போ அதில் துவைச்சா அதில் இருக்கிற சாயம் அப்படியே அதில் ஒட்டிக்குது சாயம் கொஞ்சம் கூட விட மாட்டேங்குது விட்டாலும் மறுபடியும் துவச்சாலும் அந்த சாயம் போக மாட்டேன் நல்ல துணியெல்லாம் இந்த பெட்ஷீட்டினால நிறையா துணியெல்லாம் இதாயிடுச்சு